இப்போ நம்ம இங்கே மாந் நம்ம மாநிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா கதக்களி குச்சிப்பிடி ஆட்டம் பரதநாட்டியம் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் வந்துட்டு இந்த திருவிழா காலங்கள் இதுமாதிரி விசேஷ காலங்கள்லலாம் வந்துட்டு எல்லாருக்கும் அடுத்தடுத்த தலைமுறைங்களுக்கு வந்துட்டு எப்படி எப்படி அதை ஆடணும் பண்ணனும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறாங்க ஏன்னா நம்ம பண்ணதோட இதோடய முடிஞ்சிடக் கூடாது அடுத்து வர்றவங்களுக்கும் இதை நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வறாங்க இப்போ வெளியிலல்லாம் அதுமாதிரி நிறையவே இருக்குது அது வந்து அரசாங்கமும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இதை வந்து விட்டுடக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் இதை சொல்லிக் கொடுத்து விழிப்புணர்வு ஊட்டுறாங்க